எங்கள் ஊரில் கோ சுற்றுலாத்தலங்களில் கோவிலுக்கு நிறையா பேரு வருவாங்க திருவிழாவுக்கு எல்லா ஊர்லேருந்தும் நிறைய ஆட்கள் வருவாக அவகளுக்கு சாப்பாடுக்கு இங்கேருந்து அங்கே பஜாருக்கு அங்கே தான் போகணும் அங்கே இங்கே ஒரு கேண்டீன் நடத்தினா நல்லாயிருக்கும் அது மாதிரி திருவிழா நேரத்தில் வாய்காலில் வாய்கால் சுத்தம் பண்ணாமல் க இருக்குது அதெல்லாம் சுத்தம் பண்ணி நல்லபடியாக வச்சா நல்லாயிருக்கும் அதுமாரி ரோடு எல்லாம் இப்போது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு கிடக்கு அந்த ரோடு எல்லாம் சாலையில் நல்லா நீங்கள் எல்லாமே நல்லா வச்சிருந்தா அதுவும் நல்லாயிருக்கும் ரோடு போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் அது மாதிரி குப்பை கொட்டுததும் இப்போ டப்பா எல்லாம் வைக்கா வச்சாலும் அங்கங்கே குப்பை கீழே கொட்டிடுறத கொட்டினா அங்கே ஒரு பத்து பத்து பேரு இருக்கிற இடத்துல அந்த இடமும் குப்பை மேடாகி போயிடுது அதனால அது கொஞ்சம் சுத்தம் பண்ணிணா அதுவும் நல்லாயிருக்கும் சாப்பாடு கேண்டீனும் அது மா அது மாதிரி இங்கே கோயில்லே கொஞ்சம் பார்த்தாங்கன்னாலுமே சாப்பாடு நல்லாயிருக்கும் அங்கே பஜாருக்கு போக வேண்டியது இருக்குதுங்கள அங்கே எல்லாருமே மக்கள் அங்கே ரொம்ப தொலைவுக்கு நடந்து போயிட்டு வாராங்க அதுவும் கொஞ்சம் சா நல்லா சரி பண்ணிணா நல்லாயிருக்கும் தங்கும் விடுதி க கட்டினா நல்லாயிருக்கும் ஏற்கனவே இருக்குது இன்னும் கொஞ்சம் கெட்டினாலும் நல்லாயிருக்கும் அது நல்லா வரும்